எனக்கு தெரிஞ்ச அரசாங்கம் திட்டங்கள் என்னென்னா இப்போ குடிசை மாற்று வாரிய திட்டம் அப்படினா இதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய வந்து வீடுகள் வந்து கூரை வீடு தான் இருந்தது இப்போ வந்து அதை வந்து மாற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க அரசாங்கம் வந்து கல் வீடு அது மாதிரி கட்டி கொடுத்துருக்குறாங்க அதேமாரி தூய்மை பாரத இயக்கம்னா அதாவது நம்ம இப்போ டாய்லெட்டில் சின்ன வயசில் இருந்தே வந்து வெளியில் சுற்றி அப்படி தான் போய் பழக்கம் ஒரு இடத்துல ஆனால் இப்போ வந்து அது மாதிரி இருக்கக்கூடாதுனு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் வந்து என்ன செஞ்சிடுறாங்க ஒரு ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க அதை மாரி கற்கும் பாரதஇயக்கம்னு அதே மாரி தொடங்கிருக்கிறாங்க அது என்னென்னா இப்ப நிறைய பேரு எழுத படிக்க தெரியாதவங்க சின்ன வயசில் இருந்தே படிக்காத விட்டுட்ருப்பாங்க அவங்களுக்கு இப்போ ஒரு இடம் போனோம்னா இப்போது எழுத படிக்க தெரில ஒரு பஸ்ஸுக்கு போனாலோ இப்போ பெயர் படிக்க தெரில அப்படின்றதுக்காக என்ன சொல்லிட்டாங்க ஒரு கற்கும் பாரதம் இயக்கம்னு சொல்லிட்டு சாய்ந்தரத்தில் டைமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூடம் அவங்க போயிட்டு எதாவது சொல்லி கொடுக்கறத கத்துக்க ஒரு கையெழுத்து போடவாச்சும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த இயக்கம் தொடங்கிருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்கூட்டி மானியம் அதாவது மானியத்தில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அந்த வசதி செய்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணும்போதும் பெண்களுக்கு வந்து தாலி திருமண உதவி தொகை இது மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க கற்பிணி பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த மூணு தவணை முறையா பணம் கொடுக்குறாங்க அதே மாரி இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்த பிறந்துச்சுனா வந்து அவங்களுக்கு வந்து பேபீஸ் கிஃப்ட்டு கிட்டுன்ட்டு நிறைய அது ஒரு பொ பொருளெல்லாம் நல்ல ச கொடுக்குறாங்க அதில் வச்சு அதே மாதிரி ஓஏபி அதாவது ஊனமுற்றோர் விதவைகள் இல்லை வயசானவங்க இவங்களுக்குலாம் வந்து யாருமே ஸ் சாப்பாடோ இல்லை தண்ணியோ கொடுக்கலனாலும் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து உ உதவுகிறாங்க கவர்மெண்ட்டில் அதே மாரி உ ஊனமுற்றவங்க வந்து வீ வீல்ச்சேர் அவங்களுக்கு எங்கனா போக வர அவங்க யாரும் கூட்டுனு போக முடியல ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அதே மாதிரி நல்ல சலுகை வீல்ச்சேர் கொடுத்துருக்குறாங்க ஸ்கூலில் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மதியம் சாப்பாடு மட்டும் தான் கொடுத்துனு இருந்தாங்கள் இப்போ அதுவும் இல்லாத காலை உணவு அந்த மாதிரி கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க பேக்கு செப்பலு மூணு டேர்ம்பு யூனிஃபார்மு எல்லாமே கொடுக்குறாங்க காலேஜில் வந்து அதே மாரி காலேஜிக்கு போனால் லேப்டாப்பு இந்த அப்புறோம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் தொடங்கி அதுவும் நல்லா ஒரு ஏ வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகாத வீட்லேயே சும்மாவும் இருக்காமல் இருக்கிற வேலைய செய்யணுன்னு ஒரு நூறு நாள் வேலை திட்டம் அதுவும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது அதே மாரி இலவச பெண்களுக்கு வந்து சலுகை இலவச கட்டணமில்லா இந்த பஸ் வசதி வந்தும் செய்து கொடுத்துருக்குறாங்க அதே மாரி முதல் பட்டதாரியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறாங்க இப்படி நிறைய வந்து நாங்கள் பயன் அடைஞ்சிருக்குறோம்